வணக்கம் என்னுடைய ரொம்ப நாள் கனவு என்னென்னாக்கா ஹைசன்ஸ் ஸ்மார்ட் டிவி ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுதான் எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி பேசி கலந்து என்னென்ன என்னென்ன அலகான ரொம்ப சிறப்பான உயர்வான ஓசைகள் உடைய தொலைக்காட்சி பெட்டி கிடைக்கிதுன்னு ஆராஞ்சு கடைசில ஃப்ளிப்கார்ட் மூலமாக மின்னணு வர்த்தகம்ன்னு சொல்றாங்களே அது மூலமாக நான் வந்து இணைய வழியாக ஃப்ளிப்கார்ட் மூலமாக அந்த ஹைசன்ஸ் ஸ்மார்ட் டிவியை வாங்கினேன் அவங்க உண்மையில் பொறுப்போட அந்த தொலைக்காட்சி பெட்டியை அது ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு ஐம்பத்தஞ்சி இன்ச்சு ஐம்பத்தஞ்சி பெரிய சைஸ்ஸில் இருக்க பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி பெட்டி என்னுடைய நீண்ட நாள் கனவு அதை வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்து பணியாளர்கள் மிக பொறுமையாக மிக சிறப்பாக பாதுகாப்பாக கொண்டுட்டு வந்து வீட்டில் இறக்கிட்டு அவங்களேகூட மின்சார பொறியாளர்களையும் கூட்டிகிட்டு வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் அதை பொறுப்பான இடத்தில் மிக நான் சொல்கிற இடத்துல எங்கள் வீட்டில் அதை பொருத்துனாங்க அதன் மூலமாக அந்த வேண்டிய எல்லா விதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் எங்களால் அதில் பார்த்து ரசிக்க முடியுது என் பெண் என் மகள் வந்து லீவ்லெல்லாம் எங்கள் ஊர் சேலத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக என்ன அந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்த்ததுமே ஏன் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு என்ன முத்தம் கொடுத்து அப்பா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக சிறப்பான ஒரு வேலை செஞ்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் உறவினர்கள் வந்தாலும் அவர்களுக்கு புதிய திரைப்படங்களை எல்லாம் போட்டு காமிச்சு எங்களோடைய நீண்ட நாள் கனவாக இருந்த அந்த ஸ்மார்ட் டிவி அந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் மூலமாக எங்களுக்கு சிறப்பாக வந்து இறங்குச்சி அவங்களுடைய பொறுப்பான முறையில் அந்த ப்ரா பொருளை கொண்டுட்டு வந்து அதை நானும் முதன் முறையாக பணம் கொடுத்து பெருசாக வாங்கினபோது அதை சிறப்பாக கொண்டு வந்து பொருத்தி கொடுத்தது எங்களால் மறக்கவே முடியாது அந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்ல கடமைப்பட்ருக்கோம் ரொம்ப நன்றி